என்னோட நண்பர் ஒருவர் வந்து அவரோட அயல்நாட்டு படிப்புக்காக வந்து வாங்கியில வந்து இருபது லட்சம் வந்து கடன் வாங்கிருந்தார் இதை வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விதமாக வந்து வாங்கிகள் வந்து இந்த திட்டத்தை வந்து அமல் படுத்துறது வந்து ரொம்பவே வந்து பயனுடையதாகருக்கு